ஹலோ அன்பு பெட் ட்ரைனர் ஷாப்புங்களா நாங்கள் இதுமாதிரி சத்யமங்கலத்துலேருந்து பேசுகிறேங்க எங்கள் நாய்க்கு கொஞ்சம் இது பண்ணணுங்க ட்ரைன் பண்ணணுங்க பொம்மேரியன் வகைங்க இல்லைங்க சார் நாங்கள் நாங்கள் இப்போ ரீசெண்ட்டாக வாங்குனோம் இன்னொருத்தர்கிட்டருந்து வாங்குனோம் மூணு வருஷம் ஆகிடுச்சு மூணு வருஷம் ஆகிடுச்சுங்க வாங்கறப்போது இப்போது ஒரு வாங்கி ஒரு ஆறு மாதம் ஆச்சு மொத்தம் மூன்றரை வருஷம் ஆகிடுச்சுங்க ம் சரி எங்களுக்கு வந்து வீட்டில் சும்மா விளையாண்ட்டு குழந்தைங்க விளையாண்ட்டு யாராவது வந்தால் சும்மா நார்மலாக ஹாபிட் பண்ற அதுமாதிரி மட்டும் இருந்தால் போதுங்க ஆ ஆமாங்க சார் அதுமாதிரி இருந்தால் போதுங்க நார்மலாக ஒருத்தர்கிட்ட எப்படி இருக்குமோ அப்படி இருந்தால் போதுங்க

ம் ஆமாங்க சார் அதே மாதிரி தாங்க

ம் சரி ஓகேங்க சார் ம் சரி ஓகேங்க சார் நான் ஷாப்புக்கு வந்து பாக்கறேங்க சார் பார்த்துட்டு அப்புறம் என்னன்னு பார்த்துட்டு பண்ணிக்கலாங்க சார் ம் சரி ஓகேங்க சார் நான் வாட்ஸப் பண்ணுங்க டீடெய்ல்சை நான் வந்துடறேங்க சார் ம் சரி ஓகேங்க சார் ம் தேங்க்யூங்க